எங்கள் பகுதியில் வந்து நான் இருக்கிற பகுதியில் வந்து ஒரு பத்து ஹாஸ்பிட்டல் இருக்கும் நினைக்கிறேன் தனியார் ஹாஸ்பிட்லு இருக்குது அங்கே நாங்கள் என்னென்ன வந்து சிரமங்கள் வந்து பார்க்கறோம் அப்படின்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு மெயின் நம்ம என்ன சொல்லுவோம் அப்பிடின்னா அமௌண்ட் தான் சொல்லுவோம் அமௌண்ட் அவங்க கொடுக்கற ட்ரீட்மெண்ட்டுக்கு வேல்யூபலான அமௌண்ட் அவங்க கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஜாஸ்தியாக தான் கொடுப்பாங்க ஆ நம்ம கொடுக்கற அமௌண்ட்டு வந்து எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கண்டி பண்ணது இல்லை இது வரைக்கும் இப்போ வந்து இப்போ நம்ம ஐசியூவில் அட்மிட் அட்மிட் ஆகுறோம் எதோ ஒரு எமர்ஜென்சில் இருக்கோம் அப்பிடின்னா அங்கே அந்த ஸ்டே பண்ணுறதுக்கு இப்போ ஐசியூவில் ஒரு அ ஓ கொஞ்ச நாள் இருக்கற சொல்கிறாங்க அப்பிடின்னா அங்கே ஸ்டேயிங் பில்லே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பில்லு இப்போ த அங்கே இருக்கிற இப்போ அவங்களுக்கு தி டெய்லி ஃபுட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணும் அப்போ அதுக்கு நம்ம பில் எக்ஸ்ட்ராக போட்டு வாங்குவாங்க தனியார்னாலே நம்ம அதிகம் நாங்கள் சிரமப்படுகிறது வந்து பில்லு தான் இப்போ ஒரு ஜொரோன்னு அப்பிடின்னு நம்ம போனால் வச்சிக்கியேன் ஹாஸ்பிட்லுக்கு நம்ம போனோம்னா அங்கே வந்து அதுக்கு ஒரு பராசெட்டிமல் இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்தாலே மே பி அது க்யூர் ஆகிடும் ஆனால் வந்து அந்த டெஸ்ட் எடுங்க இந்த டெஸ்ட் எடுங்க அ அப்பிடின்னு சொல்கிறாங்க ஓகே டெஸ்ட் எடுக்கிறது நல்லத்தான் ஆனால் டெஸ்ட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ராக பில் நிறையா வாங்கிறாங்க அந்த தனியார்னாலே நாங்கள் மோஸ்ட்டாக அமௌண்ட்டு தான் நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுகிறோம்